எனக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்டில் வந்து ஒரு இருக்குதுன்னா ஒரு ஃபோன் ஒன்று வாங்கியிருந்தேன் மொபைல் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் அது ஒரு ரீபெர்மேஸ்டு ஃபோன் அப்படின்னு வாங்கியிருந்தேன் அது என்ன சர்வீஸுலாம் நல்லாதான் இருந்துச்சு அதை வாங்கி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது அதுக்கு ஃபோனோட குவாலிட்டி ரொம்ப அடி வாங்குச்சு ஃபோன் வந்து ஹேங் ஆச்சு ஃபோனு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அதோடு ரேம்மு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஃபோன் யூஸ் பண்ண யூஸ் பண்ண ரொம்ப ஹீட்டாச்சு ஸோ அந்தமாரி செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட் வாங்கும்போது நிறைய பார்த்து வாங்கணும் அந்த அந்தமாரி வாங்குறப்போ அந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிதான் நான் ஒரு தப்பான பொருளை சூஸ் பண்ணி நான் வாங்கிவிட்டேன் செகனண்ட் ப்ராடக்ட்டை அதுதான் எனக்கு ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் செகண்ட் ஹேண்டில் வாங்கினது